நான் ஒரு ஃபோட்டோ எடுக்குறேனா அந்த ஃபோட்டோ வந்து மக்களுக்கு மக்கள்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அந்தமாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அப்புறம் பிளான்ட்ஸ் பிளான்ட்ஸ் ட்ரீஸ்லாம் வளர்க்கணும் அப்படி அந்தமாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அந்தமாதிரி ஃபோட்டோ வந்து மக்களுங்களை மக்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்துவேன் அந்தமாதிரி இருக்கும் போது மக்கள்களுக்கு வந்து ஒரு வகையான இந்தமாதிரி இருக்குது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் நிறையா நோய்கள் வரும் அப்படினுலாம் அவங்களுக்கு யோசிப்பாங்க அப்புறம் மரம் செடி கொடி வளர்க்குறத பற்றி ஃபோட்டோ எடுத்து அதைவந்து இந்தியாவுக்கு வந்து நான் வந்து காட்டுவேன் அப்படி காட்டினா எல்லோரும் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்கள்களும் மரம் வளர்க்கணும் மரம் வளர்த்தாதான் மழை வரும் அப்படினு சொல்லி நினைப்பாங்க மரம் வளர்த்தாதான் காற்று காற்று இருக்கும் நம்மளால் காற்றை வந்து சுவாசிக்க முடியும் அப்படி இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படினு சொல்லி நினைப்பாங்க அதனால் இந்தியாவுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மரம் செடி கொடி இதை மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து அதை வந்து மக்கள்களுக்கு காட்டணும் அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாத மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் இந்த இந்த வியாதி வரும் இந்த இந்தமாதிரி வரும் அப்படினு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோ மாதிரி கொலேஜ் மாதிரி போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து மக்கள்களுக்கு வந்து காட்டணும் அப்படி காட்டினா தான் அவங்களுக்கு வந்து புரியும் இந்த போதை பொருள்னால் இவ்வளோ கெடுதலிருக்கு இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படினு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மரம் செடி கொடி வளர்க்கணும் அப்புறம் மழை நீரை சேகரிக்கணும் மழை நீரை வந்து சேவ் பண்றமாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதைவந்து காட்டுவேன் அப்படி காட்டினா தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுதில்ல அங்கே கீழே போகிற தண்ணியை சேமித்து வச்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகருக்கும் அப்படினு சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்தியாவுக்கு வந்து காட்டுவேன் அ அந்தமாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிக்கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன்